பொதுவாக கோவில்களில் பஜனை அந்தமாதிரி வைப்பாங்க வியாழக்கிழமைலாம் வியாழக்கிழமை பஜனை அப்புறம் நவராத்திரிகளில் அந்தமாதிரி ஒன்பது நாளும் பஜனை அந்தமாதிரி ஒவ்வொரு கோவில்களையும் அந்தந்த கிழமைக்கு ஏற்ற மாதிரி பஜனைகள் செய்கிறாங்க